ஹலோ ஹலோ கோமதி ஜுவல்லர்ஸா இங்கே மேலனூர்லேருந்து பேசுகிறோம் ம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அதுக்கு ஜுவல்ஸ்லா கொஞ்சம் வாங்கணும்

அப்படியா சின்ன எங்கேஜ்மண்ட் மாதிரி தான் நெக்லஸு அப்புறோம் ரெண்டு செயினு அப்புறோம் வளையல் ப்ரேஸ்லெட்டு அப்புறோம் ரெண்டு ரிங்கு இல்லை நீங்கள் வந்துட்டு கிராம் ரேட்லா கொஞ்சம் சொல்கிறிங்களா எனக்கு கொஞ்சம் ம் உங்கள் கடை எங்கள் இருக்குது இல்லை நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மண்ட்டில் தான் பார்த்தோம் உங்கள் கடையை அதனால தான் கால் பண்ணி கேட்குறோம் ஓ சரி சரி சரி லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணி வைய்ங்க நாங்கள் டூ டேஸில் வந்து எடுத்துக்கிறோம் என்ன டிசைன்ஸும் பிடிச்சிருந்ச்சினா ஓகே